எந்த இசை கருவியும் தனிப்பட்ட முறையில் வாசிக்கிறக்கு அந்த அளவுக்கு எனக்கு திறம இல்லை பட்டு எந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்டை பார்த்தாலும் உடனே அதில் வ நம்ம வந்து அதை வாசிக்கணும் அப்படிங்கற ஒரு ஆர்வம் என்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும் இப்போ சப்போஸ்ஸு ஒரு கிட்டார் இருக்குன்னு கிட்டார் ஒருத்தர் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டாரை வாங்கி டெஃபநெட்டாக நான் வந்து அந்த ச ரி க மா ப த நி சா அதை வந்து டெஃபநெட்டாக அதில் எங்கெங்கே அந்த ஸ்ட்ரிங்கை எங்கே பிடிக்கணும் எப்படி அதை வைப்ரேட் பண்ணி விட்ணும் அந்த டெக்னிக் எனக்கு தெரியும் அதனால எங்கே போனாலும் அதுமாதிரி ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் இருந்தால் உடனே அதை வாங்கி நான் வந்து ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக அதே மாதிரி ப்ளூட்டும் ப்ளூட்டும் அந்த ஃபிங்கரை ரிலீஸ் பண்ணால் அந்த ச ரி க மா ப த நி சா வர மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்கேன் ப்ளூட்டு பண்ணியிருக்கேன் கிட்டார் பண்ணியிருக்கேன் வீணை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்டெல்லாம் நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து கிட்டார் வாசிக்கவும் அந்த ட்ரம்ஸு அந்த ஜாஸு இருக்குது இல்லைங்களா அந்த ஜாஸ் வாசிக்கிறக்கு ரொம்ப இஷ்டம் பட்டு நாங்கள் இருந்த காலக்கட்டத்தில் அதுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்சூனிட்டி உள்ள ஒரு டீச்சர்ஸ்ஸு அந்த மாதிரி ஒரு க்ளாஸ் ரூம் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவ்யூஷன் இல்லை அதனால் நம்மளால் கற்றுக்க முடியல இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் வாசிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டடாக கூட இருந்திருக்கலாம் ஒரு ஆப்பர்சூனிட்டி இல்லாதனால் தனிப்பட்ட முறையில் இது பண்ண முடியல பட் வாட்யெவர் என்ன இன்ஸ்ட்ரூமெண்ட்டாக இருந்தாலும் சரி இமிடியெட்டாக அதில் எப்படி இந்த ச ரி க ம ப பண்ணுறதுன்னு கேட்டாவது டெஃபநெட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பேன் நான்